மனுநீதிச் சோழன் என்பவர் தஞ்சை மண்டலத்தை ஆண்டு வந்தார் அவர் ஆட்சியின் போது அந்த அவர் கட்டிய ஆலயத்தின் ஆலய மணி ஒன்று இருந்தது அந்த மணியை யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஆலயத்தின் மணியை அடித்தால் உடனடியாக மனுநீதிச் சோழன் மன்னன் வந்து நீதி வழங்குவான் அப்படி இருக்கையில் ஒரு பசுமாடு ஆலயத்தின் மணியை அடித்தது அது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை நீதி கேட்டு மாமன்னன் மனுநீதிச் சோழனிடம் முறையிட்டது அதை அறிந்த மனுநீதிச் சோழன் உடனடியாக அந்த ஆலயம் மணி அடித்த இடத்திற்கு வந்து தன்னுடைய ஒரே மகனை தண்டிக்கும் விதமாக அந்த பசு மாட்டுக்கு நீதி வழங்குவதற்காக அந்த பசு மாட்டின் கன்று குட்டியை மனுநீதிச் சோழனின் மகன் தனது தேரால் ஏற்றி கொன்று விட்டான் அதற்காக பசு ஆலய மணியை அடித்தது இதை தன் மகன் செய்தான் என்று தெரிந்தும் அந்த மணியை அடித்த அந்த பசுவிற்கு நீதி வழங்கும் விதமாக அதே தேரில் தனது மனுநீதிச் சோழன் அவருடைய மகனையே ஏற்றிக் கொன்றார் இதன் மூலம் மனு நீதி சோழன் நீதி அரசராக நீதி மானாக வரலாற்றில் முக்கிய பங்கை வகிக்கிறார்